நான் வந்து ஒர்க் ஷாப் கண்டெக்ட் பண்ணியிருக்கேன் காலேஜ் டைமில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டெக்ட் பண்ணிருக்கிறேன் அது வந்து எதை பற்றினா நான் வந்து மேக்ஸ் படித்திருக்கேன் அந்த மேக்ஸ்ல மேக்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கிற அதர் காலேஜஸில் இருந்து வர்ற பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அது எப்படினா நம்ம ஸேப்ஸ் எல்லாம் முக்கோணம் செவ்வகம் சதுரம் இதெல்லாம் வைச்சி ஒரு ரங்கோலி எப்படி போடலாம் இப்போது அது அதுமாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து இதையே பேஸ்ஸாக வடிவங்களைலாம் பேஸ்ஸாக வைச்சி மற்ற இதுவெல்லாம் எப்படிலாம் வந்து வரையலாம் எப்படி எல்லாம் வந்து இப்போ வந்து கணித கணிதத்தில் வந்து ராமானுஜரோட பிறந்தநாள் வந்தது அப்போது வந்து இது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் கண்டெக்ட் பண்ணோம் அந்த ஒர்க் ஷாப்பில் தான் வந்து இது மாதிரியான ஓவியங்கள் வரைகிறது மேக்ஸ்ஸோட வடிவங்களை வைச்சி எப்படியெல்லாம் நம்ம வரையலாம் என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து ஓவியம் மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான ஒர்க்கிங் மாடெல்ஸு நான் ஒர்க்கிங் மாடெல்ஸு டம்மி மாடெலு இதெல்லாம் வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத வைச்சும் நாங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டெக்ட் பண்ணியிருந்தோம்